எங்கள் கிராமத்தில் இப்போதெல்லாம் கழிப்பறை வந்து பொது வெளியில் எல்லாம் பயன்படுத்துவது இல்லை அவுங்கவங்களுக்கு டாய்லட் கட் கட்டி விட்ருக்காங்க கழிப்பறை வந்து கவர்மெண்ட்லேயே ஃப்ரீயாகவும் கட்டியிருக்குது அதனால யாரும் வெளியே வெளிப்புறமாக கழிப்பறை செய்வது செய்வதில்ல ஆனால் அது முன்னாடி நடந்த வரைய அதில் நிறைய தீமைகள் ஏற்பட்டிருக்கிறது அதனால் நிறையா இடங்கள் வந்து அசுத்தமாக இருக்கிறது அது அவங்களுக்கு வந்து நிறைய அலர்ஜியை ஏற்படுத்திருக்கின்றது அதனால் நிறையா வந்து தொற்று நோய்கள் அப்புறம் அந்த கொசு வந்துருக்கிறது ஈ வந்திருக்கிறது அதெல்லாம் வந்து பல விதமான கிருமிகளை உண்டாக்குகிறது இதனால் குழந்தைங்களுக்கெல்லாம் வியாதி வருது இது வந்து ஒரு அதிக விதமான தீமைகளைதான் உண்டாக்குகிறதாகவே இருக்குது அது அந்த வெளிப்புறத்தில் கழிப்பறை கழிப் பறை செய்வது டாய்லட் போவது யூரின் போவது இந்த மாதிரி இருக்கிறதுனால ஸ்மெல்லெலாம் அதிகமாக நடக்கிறது பொதுமக்கள் நடைபாதையில் அப்புறம் கிராமப்புறத்தில் அந்த ஓரமாக சைட்டில் அந்த மாதிரி பல இடங்களில் இந்த குழந்தைங்களெலாம் டக்குனு வ வந்தவுன்னே போய் அங்கே உட்காந்து இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த இடம்லாம் ரொம்பவே அசுத்தமாகிறது நம்ம இடத்த நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும் அதனால தான் நம்மளை சுற்றியுள்ள இடங்களும் நம்ம சுத்தமாக வச்சுக்க தோணும் அப்போது நோய் கிருமிகள் எதுவுமே நம்மளை அண்டாது இப்போது அந்த மாதிரி அண்டனனாலதான் கை கால் ஊனமாக இருக்கிறது இல்லை வந்து காய்ச்சல் வர்றது டெங்கு மலேரியா அந்த மாதிரி பல காய்ச்சல்கள் வந்து குழந்தைகள் வந்து அடிக்ட் ஆகிறது நிறைய பிரச்சினைகள் குழந்தைகளுக்கு ஏற்படுகிறது அந்த மாதிரி இந்த ஸ்மெல்லெலாம் வந்து உள்ள போகிறதுனால சுவாசக்குழாயெலாம் வந்து ரொம்ப வா பாதிப்பு ஏற்படுத்துகிறனால அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண வேண்ணாம் அப்படிங்கிறனாலதான் நம்ம கவர்மென்ட்டில் இப்போது டாய்லட் கட்டி விட்ருக்காங்க இப்போது கிராமத்துலேயும் கிராம உள்ளார சிட்டியில் எல்லா இடத்துலேயுமே இப்போது வந்து கழிப்பறை கண்டிப்பாக இருக்குது எல்லா இடத்துலேயும் பொது இடத்தில் கழிப்பறை செஞ்சாலோ இல்லை சிறுநீர் கழித்தாவோ கண்டிப்பான தண்டனைகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க அதனால இனிமேல் தீமைகள் எதுவும் ஏற்படாது என்று நம்பலாம் ஏ ஏற்கனவே ஏற்பட்ட தீமைகளுக்கு நல்ல ஒரு வழி பிறந்திருக்கிறது என்று நினைக்கலாம்